ஐயா எங்கள் பகுதியில் தனியார் வங்கிகளும் இயங்கி வருகின்றன அரசு வங்கிகளும் இயங்கி வருகின்றன ஆனால் தனியார் வங்கிகளில் வட்டி விகிதம் அதிகமாக உள்ளது இருந்தாலும் மக்களின் பணத் தேவையை பணத்தேவையை எதிர்நோக்கி அவர்கள் அதிக அளவில் தனியார் வங்கிகளில் கடன் வாங்கி பயன் பெறுகின்றனர் அரசு வங்கியில் குறைந்த வட்டிதான் ஆனால் அவர்கள் தேவைக்கேற்ற கடன் கொடுப்பதில்லை அதனால் மக்கள் வந்து தனியார் வங்கியை நோக்கிச் செல்கின்றனர்